இப்போது மக்கள் வந்து எதிர்பார்த்துகிட்ருக்கறது என்னன்னாக்கா பக்கத்தில் இர் நிறையா இடத்துல ஸ்கூலுக்கு பக்கத்திலையே சாராயக்கடைகள் இருக்குது வீட்டுக்கு பக்கத்திலையே சாராயக்கடை இருக்குது கடை இருக்கிறது மட்டும் இல்லை வீட்டில இருக்கிறவங்களும் அதையே வந்து ரொம்ப பயன்படுத்திகிட்ருக்குறாங்க பக்கத்தில் இருக்கிறனால ஓவராக குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்கள் அந்த குடிப்பழக்கத்துனால் எங்களுக்கு வீட்டில வந்து நிறைய பிரச்சனைகளும் நடக்குது அதனால் வீட்ல குடிச்சிப்போட்டு பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறனால அந்த குழந்தைங்களுக்கு அது பாதிப்பாகுது சொன்னாலும் கேட்கறதில்ல கடையும் பக்கத்தில் இருக்கிறதுனால போய் நாங்களும் வேண்டியவங்ககிட்ட கட்சி தலைவர்கள் அவங்க இவங்ககிட்ட சொல்கிறோம் ஆனால் அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல அது எடுக்காததனால எங்களுக்கு தான் கஷ்டம் நாங்கள் வந்து இந்த குடிகாரர்கிட்ட நாங்கள் வாழ்க்கையை வந்து பாதி நேரத்தை போக்குறதே அவங்க முன்னால் இப்போ போக்கிட்ருக்குறோம் அந்த பழக்கத்தை மாற மாற்றணும் அப்படின்னா பக்கத்தில் கடை இருந்தால் தான் மாற்ற முடியும் அந்த கடையை எடுக்கிறக்கு என்ன வழியோ அதுக்குண்டான வழி சொல்லிக்கொடுங்க